எனக்கு நான் வந்து ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பாட்டு கேட்டுது நான் பாட்டு கேக்க தான் ஹெட்ஃபோன் வாங்குனேன் அது நல்லா வந்து சீக்கிரம் வந்து கனெக்ட் ஆகி நல்லாவே பாட்டு கேட்டுது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டேமேஜ் ஆகாமல் வந்துருந்தது கொஞ்சம் பார்க்க ஸ்டைலிஷ்ஷாகவும் இருந்தது கொஞ்சம் நான் கொஞ்சம் மாடனாக பார்த்து வாங்கியிருந்தன் பார்த்தா கொஞ்சம் ஸ்டைலிஷ்ஷாகவும் இருந்தது பாட்டு குவாலிட்டிலாம் நல்லாவே சவுண்டாகவே கேட்டுது ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது வச்சாலே சவுண்டு வச்சாலே நல்லா சத்தமாக கேட்டுது பாட்டு அதுக்கு அப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா அது அதோட பேக்கிங்லாம் அவ்வளோ அழகாக வந்துருந்தது அது வந்து ஒரு டப்பாக்குள்ளே பேக்கெட் பண்ணி நல்லாருந்தது அதோடு பேக்கிங்கே கொஞ்சம் அழகாக நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருந்தது அதுக்கு அப்புறமேட்டா நான் வந்து அந்த ஹெட்ஃபோன் வந்து நான் ஒரு ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது இது வரைக்குமே ஒரு எந்த ஒரு பெரிய பிர்ச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு